நான் வந்து எல்லா மதத்தையுமே வணங்குகிறேன் தீபாவளி வருதுன்னால் தீபாவளி கொண்டாடுறேன் முஸ்லீம் வந்து ரம்ஜான் வருதுன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கக்கூட ஒத்துழைக்கிறேன் கிறிஸ்த்து இது வருதுன்னால் நான் கிறிஸ்த்துவன் என்னுடைய கிறிஸ்த்துவ ம இது வருதுன்னால் திருவிழா வருதுன்னால் நான் கிறிஸ்த்துவ பிரகாரம் நான் நடந்துக்கிறேன் அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இருக்காங்க அவங்க கூப்பிடுவாங்க ஒரு இந்து கூப்பிடுவாங்க தீபாவளிக்கு வா பொங்கலுக்கு வா பொங்கல் வந்து நான் எந்த இதாக இருந்தாலும் பொங்கல் நான் வழக்கமாக நான் பொங்கல் கொண்டாடுறது ஒரு முஸ்லீம் இருக்காங்க ரம்ஜானுக்கு வா பக்ரீத்துக்கு வான்னு வாங்க அவங்கக்கூட போய் கலந்துக்குவேன் ஆனால் நான் எந்த மதத்தையும் வெறுக்கிறது கிடையாது எல்லா மதத்தையும் கலந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க அவங்க பண்டிகைக்கு போவேன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டு வீட்டுக்கு வருவேன்